அகல ஜூஸ் எங்களுக்கு வந்து ஆப்பிளு அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் கோவா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ இருக்குமா

ஆப்பிள் வந்து ஒரு கிலோ எவ்வளோ ஓகே அப்புறம் கோவா ஓகே அப்புறம் ஆரெஞ்ச் சார் ஓகே அப்போ மூணுத்தையும் பேக் பண்ணி எனக்கு இந்த இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி விடுறீங்களா அட்ரஸ் வந்து பெரியார் நகர் கீழ்பெரும்பாக்கம் நம்பர் சிக்ஸ் ஃபாட்டி ஃபைவ் ஆமாம் சார் விழுப்புரம் எவ்வளவு சார் டோட்டலாக ஆச்சு ஓகே ஓகே சரி ஓகே சார் சரி ஏதும் லெஸ் பண்ணமாட்டீங்களா அவங்களுக்கு எப்போ வந்து பண்ணுவீங்க எவ்வளோ நேரத்தில் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி தான் சார் ஏன்னா நீங்கள் டைமிங்குக்கு வருவீங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது அதனால கேஷ் ஆன் டெலிவரி தான் சார் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாக ஓகே ஓகே ஓகே சரி ஓகே நா நீங்கள் பார்த்து சீக்கிரமாக அனுப்பி விடுங்கள் நான் வெளியில் போகிறேன் ஒன் அவருக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள் நான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் சரி ஓகே சீக்கிரம் பண்ணி அனுப்பிவிட்டால் நல்லா இருக்கும் ஓகே சரிங்க சார் ஓகே பாய் தாங்க்யூ